ஹலோ என்னென்ன மீன்ணா இருக்குது கடல் மீனில் என்னெல்லாம் இருக்குது நாட்டு மீன் இல்லைண்ண நான் வஞ்சிர மீனே எடுத்துக்கிறேன் எனக்கு வஞ்சிர மீன் ஒரு ஒரு கிலோ போட்டுக் கொடுங்க என்ன ரேட்டு வரும் ஐயயோ ஆயிரமா ஏன்ணா இவ்வளோ ரேட்டு ம் சரிண்ண இறால் இருக்கா எத்தனை கிலோ எவ்வளோண்ண வரும் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபாயா பார்க்க சின்னதாக இருக்கேண்ணே சரிண்ண இறாலு ரெண்டு கிலோ போட்டுக் கொடுங்க கிளீன் பண்ணிக் கொடுத்துருவீங்கள்ல இறாலு முன்னெல்லாம் சீக்கிரம் பண்ணிக் கொடுத்துருவீங்களா சின்ன சின்னதாக இருக்குது ஒரு கிலோ வேறு சரிண்ண நான் போயிட்டு வரேன் எனக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு வந்து வாங்கிகிறேன் வந்து அமௌண்ட்டு கொடுக்குலாமா சரிண்ண எனக்காக கொஞ்சம் கொறச்சு போட்டுக்கோங்க அமௌண்ட்டை ஒரு நூறுவாய் குறச்சிங்கண்ண சரிண்ண வந்து வாங்கிகிறேன் நான் ஜிபே பண்ண முடியுமா சரிண்ண நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு கட்டி வைச்சிருங்க நான் வந்து ஜிபே பண்ணி வாங்கிகிறேன்